எங்கள் ஊர் கிராமந்தாங்க இந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் டான்ஸ் ரொம்ப புடிக்கும்ங்க டான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கறவங்கள்லாம் எல்லோருக்கும் ரொம்ப இதாக இருக்கும்ங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும்ங்க டான்ஸ் பார்த்திங்க அப்பிட்ன்னா எங்கள் ஊரில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்பிடின்னா டான்ஸு வந்து நம்ம அது ஒரு கலை அப்படின்ற மூலிமா டான்ஸு வச்சு இன்னும் ஃபெசிலிஸ் அதிகமாயிருக்குதுங்க அவங்களுக்கு டான்ஸ் மூலிமா நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கோம் டான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்டலிஜெண்ட் அப்படினு சொல்ற மாதிரி நமக்கு எல்லாம் ப்ரைனும் வேலை செய்யும்ங்க அதுக்கு ஏத்ததை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் நமக்கு டான்ஸ் டான்ஸ் சொல்லி உருகி உருகி பண்ணுவாங்க இந்த கிராமத்தில் இது டான்ஸுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு இது இருக்கும்ங்க அதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்க கூடியது இது ஒன்று தான்ங்க டான்ஸ் மூலிமா நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து மேலே வந்திருக்காங்க அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க செய்கிற செயல் மொதல் கொண்டு அது தனித்துவமாக அவங்க தெரிவாங்க அதுக்காகவே நிறைய பேர் டான்ஸ் எடுப்பாங்க டான்ஸ் மூலிமா பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறையா பேர் முன்னேறி வர்றாங்க அதுக்காகவே நிறையா பேர் டான்ஸ் மூலிமா மேலே வந்துரணும் டான்ஸ் மாஸ்டராகணும் அப்புடின்னுட்டு கனவு லட்சியத்தோடு இருக்காங்க ஒவ்வொருத்தங்க ப்ரொபஷ்னலாகவே டான்ஸ் தான்ங்க இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராமத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பர்ஸன்ட்டேஜ் பார்த்திங்கன்னா டான்ஸ் சைடு இன்ட்ரஸ்ட் எடுத்து பசங்கள்லாம் இருக்காங்க இப்போ அங்கே ஒவ்வொரு பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது இது ஒன்று தான்ங்க செயல் முறையிலும் சரி நடைமுறையிலும் சரிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க இந்த கிராமத்தில் செயல் முறைகள் மூலிமாக ரொம்ப நிறைய நடக்குதுங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க அந்த மூலிமா நமக்கு நிறைய கிடைக்குதுங்க அது செயல் பண்ணி காம்மிக்கிறதுக்கு டான்ஸ் ஒரு இதாக தேவைப்படும் அந்த டான்ஸுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான இருந்தது அப்பபுடின்னா அது ரொம்ப நமக்கு நிராந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதுகிறாங்க இந்த கிராமத்தில் ரொம்ப இதாக சென்ஸ்சிடிவான இதாக போகுது ஆனால் அவங்களுக்கு பிடித்தது டான்ஸ் தான் அப்படின்றது இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்குங்க இங்கே அவுங்க மூலிமா இது கிடைக்கும் அப்புடின்னு நம்புகிறாங்க அதுக்கு தான் இந்த டான்ஸ் நமக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா இந்த விஷயத்துக்காக தான்ங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆசைப்பட்றாங்க